எந்த வகையான பேங்கிங் முறையை நீங்கள் விரும்புகிறீர்கள் நேருக்கு நேர் அல்லது இணையம் இதற்கு நான் கூறும் விடை வந்து என்னன்னா நான் வந்து இணையம் சொல்லுவேன் அது வந்து இப்போ நம்மளுடைய வேலையை மிகவும் சுலபம் ஆக்குது நம்ம எங்கே இருந்தாலும் நம்மனால் வந்து எப்போ வேணாலும் பணத்தை அனுப்ப முடியுது இல்லை வாங்கிக்க முடியுது நம்ம இப்போ நேருக்கு நேர் தான் போய் நம்ம பேங்கில் தான் போய் பண்ணணுங்கிற அவசியம் நமக்கு இல்லை அதனால நம்மளுடைய நேரமும் வந்து நம்ம வந்து மிச்சம் படுத்துகிறோம் நம்மளுடைய நமக்கு அதிக நேரம் கிடைக்குது இதனால் இதுக்கு ஸ்பென்ட் பண்ணுற ஒரு டைம் நமக்கு ரொம்ப கம்மியாகவும் ஆகுது